எங்கள் நோம்பிக்கு நான் சிலைகள் செஞ்சு அந்த மாதிரி எதுவும் அனுபவம் கிடையாது பட் எங்கள் வீட்டு முன்னால் கோயிலும் பிள்ளையார் கோயிலும் வைப்பாங்க அதுக்காக நாங்கள் கூட ஒரு மண் களிமண் சிலைய வேணால் செஞ்சுருக்கோம் அது செஞ்சுக் கோயிலுக்கு முன்னால் கொண்டுப் போயி வச்சு அதுக்கு ஒரு பூஜையும் போ பண்ணி வந்துருக்கேன் தவிர அந்த மாதிரி எந்த ஒரு பெரியச் சிலையோ மத ஃபங்க்ஷனுக்காகவோ நாங்கள் எந்த மாதிரி பெரியச் சிலை கொஞ்சம் அனுபவம் எனக்குக் கிடைக்கல